த தோட்டத்துக்கு பார்த்திங்கனா நம்ம நிறையா கருவிதாங்க யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கோம் இப்ப ஃபஸ்ட்டு நம்ப ஏதாவது ஒரு ஒரு செடி போடறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு உழுவணும் அதுக்காக நம்ம ட்ராக்ட்ரு யூஸ் பண்றோம் அந்த ட்ராக்ட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ப வந்து அதை வந்து மண்ணை கிளறி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த செடியாக இருந்தாலும் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒரு சின்ன ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா மண்வெட்டி யூஸ் பண்ணுறோம் மண்வெட்டி வந்து எதுக்குன்னால் குழி தோண்டி அதில் ஏதா செடியை வைக்கிறதுக்கு அப்புறம் பெரிசா ஒரு கை பெரிய வா இது போடணும் துளி போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து கடப்பாறை யூஸ் பண்ணுறோம் அதுமாரி நம்ம வந்து பார்த்திங்கனா நிறைய கருவி வந்து யூஸ் பண்ணிட்ருக்கோம் தோட்டத்திற்கு அது அப்புறம் வந்து பார்த்திங்கனா தண்ணியை தண்ணி அதுக்கு ஊற்றுறதுக்காக வந்துட்டு அந்த ஜக்கு மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த கருவி வந்து யூஸ் பண்ணுறோம் வேறு ஏதும் செடியெல்லாம் வந்து நல்லா வளந்துச்சு பம்பலா இருக்கணும் அப்படின்னா அந்த சிஸ்சர் கத்தரிக்கோலை வெச்சு எல்லா இடமும் கட் பண்ணி அதை வந்து கார்டன் மாதிரி வைக்கிறதுக்காக அந்த கருவியை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து மருந்தடிக்கிறதுக்கு பார்த்திங்கனா ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறோம் ஏன்னால் அந்த நம்ம செடி வந்து நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ப மருந்தடிச்சி தான் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாமே மருந்தடிச்சி தான் நம்ப வந்து வில வெச்சிட்ருக்கோம் அதனால அதுக்கு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம வந்து நிறையா கருவி வந்து இப்ப யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிட்டுது முன்னாடியெலாம் பார்த்திங்கனா அறுபருக்கும்போது இந்த மாதிரி ஏதா செடியெல்லாம் வெட்டும்போது அக்கா அருவாள் யூஸ் பண்ணுவாங்க அந்த ச ஒரு மாதிரி இருக்கும் அந்த அருவாள் அந்த அருவாளெலாம் இப்ப கி க கண்ணில் பார்க்கவே முடியறதில்லை எல்லாமே வந்து மிஷினாயிட்டுது அதுக்கு பதிலாக தான் இப்போ கத்திரிக்கோல் அந்த கருவி எல்லா கருவியும் வந்துருச்சு அது மாதிரி நிறையா கருவி வந்து தோட்டத்திற்காக நம்ப இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம்